எனக்கு ரோல் மாடல் வந்து அப்துல்கலாம் அப்துல்கலாம் மாதிரி நம்ப வந்து கனவு காணுங்கன்னு சொல்லிருக்காங்க அதனால் வந்து நம்ப கனவு மட்டும் கண்டா வந்து நம்ப முன்னேற முடியாதுங்க கனவு கண்டா நம்ப வந்து அதுக்குரிய விஷியத்தை வந்து நம்ப எப்பயுமே விடாமுயற்சி நம்ப செஞ்சிகிட்டே இருக்கணும் ஒரு படிக்கிறது அது வந்து ஒரு செயல்பாடு இல்லை எல்லாத்துலையுமே வந்து நம்பளோட திறமைய நம்ம காமிச்சிட்டே இருக்கணும் கனவு காணுங்கன்னு சொல்லிட்டாருன்றதுனால நம்ம கனவு மட்டுமே கண்டுட்டுருந்தால் நம்ப வந் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அவங்க வந்து ரொம்ப எளிமையானவர் ரொம்ப எளிமையாக இருந்து தனக்குன்னு ஒன்னுமே வச்சிக்காத அவர் வந்து இப்போ ஒரு பதவியில் இருந்தப்பயும் ஒரு ஸ்கூல் பசங்களுக்குலாம் எவ்வளோ நல்லது செஞ்சிருக்கார் நமக்கு அவர் வந்து ஒரு சொத்து சேர்த்து வக்கணும் நமக்கு வச்சுக்கணும் நம்ம குடும்பத்துக்கு வச்சுக்கணும் அந்த மாரி ஒரு எந்த ஒரு தாட்டுமே இல்லாத மக்களுக்காகவே வாழ்ந்தார் அவங்க அவருக் அவருக்கு கொடுத்த வேலையை வந்து சிறப்பாக செஞ்சார் அப்துல்கலாம் அதனால் வந்து எனக்கு ரொம்ப அவரை எனக்கு அவர மாரியே ஆகணுன்னு ஆசை அப்துல்கலாம் மாதிரி நான் அவர் தான் என்னோட ரோல் மாடல் அப்துல்கலாம் எப்படின்னா வந்து ரொம்ப எளிமையாக இருந்தார் அவருக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஒரு சட்டை கூட வந்து அவருகிட்ட நாலு அஞ்சி அந்த மாரி தான் இருந்துது நம்ப வந்து ஒரு பெரிய பதவியில் இருக்கோம் அதனால் வந்து நம்ப இஷ்டத்துக்கு ஆடம்பரமாக இருக்கலாமேனுலாம் அவர் நினைக்காம நமக்குரியது இவ்வளோ தான் அது வந்து அவர் சம்பளத்தில் மட்டும்தான் அவர் செலவு செஞ்சிக்கிட்டார் வேறு ஒரு எந்த ஒரு தேவையில்லாத எக்ஸ்பென்சிவ்வாகவும் செலவு பண்ணாத நம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு ஒரு நல்ல ஒரு மாமனிதனை வந்து நம்ப எ இழந்துட்டோம் அது தான் வந்து வருத்தமாக இருக்கு நம்ம வந்து அவ அவரை மாதிரி ஆனால் அவருக்கு தான் பெரும அப்துல்கலாம் வந்து எப்படி இருந்தாரோ அந்த மாரி இப்போ நம்ப நாம் கனவு காணுவோம் இளைஞர்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிச்சவர் வந்து அப்துல்கலாம் தான் அவரோட ஸ்பீச்சும் வந்து அப்படி இப்போ நான் இப்போ வந்து மோட்டிவேஷன் கொடுக்கறமாரி அவரோட அப்துல்கலாம் ஸ்பீச்சு ஸ்பீச்சாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யாரையும் வந்து குறைவாக சொல்லமாட்டார் பசங்களுக்கு வந்து நல்ல ரோல் மாடலாக இருந்தாங்க